வேலையில்லா திண்டாட்டம் பார்த்திங்ன்னா நிறைய படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்காங்க காரணம் பார்த்திங்ன்னா எக்ஸாம் எழுதுகிறாங்க எக்ஸாமில் பாஸ் ஆகிறதில்ல எக்ஸாமில் பாஸ் ஆன கூட காசு கட்ட சொல்கிறாங்களா காசு எவ்வளோ கட்டினா கூட நடுவில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு போயிவிடுறாங்க காசும் லாஸ் ஆகுது இது பார்த்திங்ன்னா வேலையில்லா திண்டாட்டம் படித்த பட்டதாரிகள் வேலை இல்லாமல் இருக்காங்க விவசாயம் தான் விவசாயம் பண்ணுறவங்க கூட இப்போ படிச்சுட்டு பட்டதாரியாக இருந்து வேலை பண்ணணும்தான் ஆசை படுகிறாங்க இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்த்திங்ன்னா கவனிக்க படாத சில வகை வேலைகள் என்னென்ன அப்படினு பார்த்திங்ன்னா மெயினாக பார்த்திங்ன்னா விவசாயம் தான் விவசாயத்தை வந்து நிறைய பேர் வந்து கவனிக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கு அப்புறம் தன்னு அவங்க பரம்பரை பரம்பரையாக செய்கிற வேலைங்க இப்போ அப்பா வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அந்த பையன் மளிகை கடை தான் வைக்கிணும் அந்த மாதிரி இல்லை அவன் படிச்சுட்டு வெளியே வரணும் மளிகை கடை காரர் பையன் வந்து இன்ஜினியர் டாக்ட்ரு ஆகலாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால அதை சில நிறைய பேர் வந்து பரம்பரை பிஸ்னஸ் அப்படியே பண்ணிகிட்டு வர சொல்கிறாங்க அது முடியாது படித்த அவர்களுக்கு கண்டிப்பாக பட்டதாரி படித்த பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வேணும் அரசு என்ன என்ன நடவடிக்கை எடுக்க மாட்டேன்து கோட்டா இந்த இதில் வந்து பார்த்திங்ன்னா நிறைய பேர் கொடுத்தாங்க நிறைய இடத்துல வந்து காலியாகதான் வேலை இருக்குது ஆனால் வந்து நிறைய வந்து கேஸ்ட்டு பார்த்து தான் கொடுக்குறாங்களே தவிர மனுஷங்கள் வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க